ரெண்டு மூணு நாள் வந்து வெளியில போறப்பலாம் செடியை வந்து என்ன பண்ணுவேன்னா நானே வந்து அதுக்கு செடிகளுக்கு தகுந்த தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு போய்டுவேன் அதுவே ஓரளவு ஒரு ஒரு வாரம் போல் அந்த மாதிரி தாங்கும் ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஒன் மன்த் டூ மன்த் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்குறப்ப என்ன பண்ணுவேன்னா ரெண்டு மூணு செடியை வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுகாரவங்கள் வீட்டில் போய்ட்டு தொட்டியில தான் வச்சிருக்கிறதனால கொஞ்சம் ஈசியாக எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சிடுறது ஏன்னா அந்த செடியெலாம் தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றல அப்படின்னாலே வந்து அது ரொம்ப வாடி போய் எற செத்துப்போயிடும் அதனாலேயே அவங்ககிட்ட கொடுத்து செத்த பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது அது இல்லாமல் மற்ற செடிங்களுக்கு சும்மா ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி வச்சிகிட்டு அதுலேயிருந்து ரெண்டு மூணு கயிறு இழுத்து விட்டு அதில் வச்சிட்டோம்னால் அதுலேருந்து ஒரு ஒரு ட்ராப் தண்ணி போய்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் ஒரு டென் டேஸாவது அது மேக்சிமம் வந்து பார்த்துக்கும் இப்போது வந்து எனக்கு சீசன் வந்து மழைக்காலமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை எப்படியும் வந்து செடிக்கு தண்ணீர் மழைப்பட்டு ஓரளவு அது தாங்கிக்கும் ஆனால் வெயில் காலத்தில் தான் ரொம்ப சிரமமா போய்டும் அப்போ தான் வெளியில போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாவே இருக்கும் அப்போ மட்டும் வந்து அந்த பாட்டில்ல வச்சு வச்சுட்டு வருவேன்